பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ரெண்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழு இருபது பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு